ஆ சொல் ஆ பிஎஸ்என்எல் ஆஃபிஸுங்களா ஆமாம் ஆமாம் ஆ எனக்கு செல்லு தண்ணியில் உழுந்து சிம் கார்டு நனைஞ்சி போச்சு அதை அப்படியே அந்த நம்பரை வந்து மாற்றிக் கொடுக்க முடியுமா ஆ எனக்கு ஏதாவது பி பிஎஸ்என்எல் இல்லைனா ஏர்டெல்லோ ஜியோவா இருந்தாலும் சரி அதே நம்பர் வாங்கிக்கிறதுனா வாங்கிக்கலாம் இந்த காண்டாக்ட் நம்பரெலாம் அதிலயே வந்துடுங்களா என்றைக்கி வர்லாம் ஆ சரிங்க அப்போ வந்து நான் நான் திங்கள் செவ்வாயெல்லாம் வர முடியாது ஒரு சனிக்கெழமை அன்றைக்கி வரலாங்களா ஆபீஸ்க்கு வரணுங்களா ஆ அ வந்தால் அன்றைக்கி கொடுத் அன்றைக்கே அந்த பழைய பழைய காண்டாக்ட் நம்பரெலாம் கிடைச்சிடுங்களா பழைய காண்டாக்ட் நம்பர்லாம் அதில் இது ஆயிடுமா

சரி அதுதான் எந்த இது போட்டு கொடுக்கணுமோ அந்த இது போட்டுக் கொடுங்க

வேறு அதுதான் பிஎஸ்என்எல்லு தான் வைச்சுருந்தேன் எனக்கு பிஎஸ்என்எல்லே கிடைக்குமா

அதுக்கெல்லாம் ரேட்டு எவ்வளோ வரும் இப்போ புதுசா இப்போ போட்டோம்னால் இப்போ அது சார்ஜ் பண்ணிணா அதுக்கு காசு எவ்வளோ வரும் புது சிம்முக்கு

சரி அப்போ அதையே போட்டுக்கலாங்க

சரி அப்போ சனிக்கெழமை அன்ரைக்கி வர்றங்க

ஆ சரி